சார் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருந்தோம் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்க ஆர்ட்ரு பண்ணும்போது நான் அங்கேதான் இருந்தேன் சரி அதுக்குள்ளே அங்கே போயிட்டு வந்தடலாம் அப்படின்டு இங்கே வந்துட்டேன் நீங்களும் வந்துட்டீங்க தப்பா எடுத்துக்காதீங்க இப்போ நான் வந்து மாடூரில் இருக்கேன் நான் ஃபஸ்டு ஆர்ட்ரு பண்ணது வந்து டோல்கேட் சொல்லியிருந்தேன் டோல்கேட்டில் இருக்கும்போதே வாங்கிவிட்டு அப்படியே வாங்கிவிட்டு வந்திர்லானு பார்த்தேன் அதுக்குள்ளே டைம் ஆனதால் நான் வந்துவிட்டேன் தப்பாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் ஆர்டரை அட்ஜெஸ் பண்ணி கொடுத்து விட்டுடறீங்களா இங்கே நீங்கள் வாங்க இங்கே வந்தீங்கள்னா நான் மாரியம்மன் கோயில்டேதான் இருப்பேன் இங்கே பக்கத்தில்தான் வீடு இருக்குது நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணிங்கனால் உடனே நான் வந்து வாங்கிக்கிவேன் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க அமௌண்டு கூட முன்னப்பின்னே இருந்தாலும் தப்பில்லை வந்து வாங்கிட்டு போயிடுங்க தப்பாக எடுத்துக்காதீங்க ஏனால் அன்டைமாக வேறு ஆகிடுத்து பிள்ளைங்கெல்லாம் சாப்பாட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நீங்கள் வந் வந்துடுங்க நான் இங்கே ரோட்டில் ஆள் பசங்களை விட்டு என் தம்பியை விட்டுக்கூட நிற்க வைக்கிறேன் வந்துகூட சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுங்க தப்பாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம்தான் ஒரு பத்து கிலோமீட்ருகூட வராது அஞ்சு கிலோமீட்ருதான் வரும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வந்தீங்கனா அது வந்துடலாம் வந்து கொடுத்துட்டு போயிடுங்க சார் இனிமேல் இந்தமாதிரி தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் சார் நெக்ஸ்ட் டைம் இந்தமாதிரி கண்டிப்பாக கரெக்டான அட்ரஸ் கொடுத்து கரெக்டான ஆர்டரை கொடுத்துர்றேன் நான் எப்பவுமே ரெகுலரா உங்கள்டேதான் ஆர்ட்ரு கொடுக்குறோம் அது இப்போ அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் தப்பாயிருச்சு தப்பாக எடுத்துக்காதீங்க கொஞ்சம் கொண்டுவந்து கொடுத்துட்டு போயிடுங்க தேங்க்யூ